பைக் நிகழ்ச்சி வந்து நான் ஃபர்ஸ்டு ஃபர்ஸ்ட்டு டிவியில்தான் பார்த்தேன் அப்பறம் வந்து எங்கள் அண்ணன் வந்து சென்னையில் இருக்கார் அவர்தான் ஃபர்ஸ்ட்டு எங்களை வண்டியில் கூட்டுனு போனாரு அவர் வந்து பைக் நல்லா ஓட்டுவார் சரி நாங்களும் உக்காருவோம் வீலிங்கெலாம் பண்ணுவார் எங்களை உக்கார வச்சினு சரி நாங்களும் அப்போ பைக் அது ஒரே முறை வந்து வீலிங் பண்ணாரு அப்போ நான் கீழே வுழறமாரி இருந்தேன் அப்போதான் பயந்தேன் நான் அதுக்கப்பறம் பயப்புடறது இல்லை அவர் அவர் எப்படி ஓட்டுறாரோ அதேமாதிரி பார்த்து இப்போ நாங்களும் அதேமாதிரி லாரிய காசு வந்து வந்து கீழே விழுந்து நிறையா அடிப்பட்டு ரேஸ் ரேஸ் ரேஸ்மாரி ஓட்டுறது அந்தமாதிரி நிறையா ஓட்டறோம் நாங்களும் என் பிரண்ட்ஸ்செல்லாம் இந்தமாதிரி ரைடு போகிறோம்